ஹலோ டைலர் கடையா இல்லை எம் என் பையனுக்கு வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்திருந்தோம் நீங்கள் இன்னும் கொடுக்கவே இல்லை ஸ்கூல் வேறு ஆரம்பிக்க போகிறாங்க எப்போ கொடுக்க போகிறீங்க நாளைக்கு ஈவினிங்காச்சும் கொடுப்பீங்களா கொடுத்து எவ்வளோ நாளாச்சு எல்லாருக்குமே வே ஒர்க் இருக்குதான் அதுக்காக என்ன பண்ண முடியும் அது நான் அதனால் தான் நாங்களும் சரின்னு சொல்லிட்டு வெய்ட் பண்ணுறோம் இல்லன்னா வெளியில் கொடுத்திருப்போம் இவ்வளவு லேட் ஆகிடுச்சு நான் எப்போ கொடுத்தன் கொடுத்து எவ்வளோ நாள் ஆகுது

ஆ மூணு மணிக்கு கண்டிப்பாக வருவேன் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு

அமௌன்ட் எவ்வளவுன்னு சொல்லுங்கள் பேலன்ஸ் ஓ சரி சரி சரி ம் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் துணி ஒழுங்காக கொடுத்தா நான் கரெக்டாக கொடுத்துருவேன்ல காசை நீங்கள் இந்த மாதிரி டிலே பண்றதால் நாங்களும் கொஞ்சம் டிலே பண்ணிதான் கொடுப்போம் சரி சரி நீங்கள் வந்துட்டு கரெக்டாக நாளைக்கு ஈவினிங் நான் த்ரீ ஓ கிளாக் நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி வச்சுடுங்க நான் வந்து வாங்கிட்டு போறேன் இல்லை இல்லை

சரி கொஞ்சம் கன்ஃபார்மாக கொடுத்திருங்க நீங்கள் ஸ்கூல் வேறு ரிஓபன் ஆகிடுச்சு நான் உங்களை நம்பிதான் இருக்கேன் இல்லன்னா அப்புறம் அவளுக்கு அவனுக்கு டிரஸ் வேறு இல்லை இருந்துட்டால் கூட ஒரு இரண்டு நாள் லேட் ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கிற டிரஸ் போட்டு அனுப்பிச்சுவிட்டுலாம் அதை டிரஸ் ம் சரி ம் ம் வச்சுருக்கேன் மேம் வச்சுருக்கேன்

நல்லாருக்கு அதனால்தான் உங்கள்ட்கிட்ட குடுக்குறேன் சரி வேறு எதுவும் கிடையாது கொஞ்சம் சீக்கிரமாக மட்டும் கொடுத்துடுங்க எனக்கு யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்ம்ன்றதனால் தான் உங்களை நான் இப்போ அதிகமாக ப்ரஷர் குடுக்குறேன் இல்லன்னா நான் லேட்டாக கூட வாங்கிப்பேன்

சரிங்க சரிங்க வரேன் கன்ஃபார்மாக வரேன் நாளைக்கு வந்து வாங்கிட்டு போகிறேன் ம் சரிங்க மேம் சரிங்ங்க மேம் சரி தேங்க்யு மேம் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்க பாருங்கள்